பிரியாணி செய்வதற்கு வெங்காயம் தக்காளி பச்சமிளகா இஞ்சி பூண்டு விழுது அரைச்சு வச்சிப்பேன் அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் பெருஞ் பெருஞ்சீரகம் மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூளு பிரிஞ்ஜி மசாலா பிரியாணி மசாலா பவுட்ரு இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிப்பேன் அரிசி பிரியாணி அரிசி எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து வச்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற அளவு தண்ணி எடுத்து வச்சிப்பேன் சன்ஃப்ளவர் ஆயிலு நெய் இது எடுத்து வச்சிப்பேன் எழும்பிச்சம் பழம் ஒன்று தயிர் எடுத்து வச்சிப்பேன் ப புதினா மல்லி ஆஞ்சு எடுத்து வச்சிப்பேன் குக்கரை அடுப்பில் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி எண்ணய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம் பெருஞ்சீரகம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை க பொன் நிறமாக இது பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு மட்டனை போட்டு அது வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு மெளகாத்தூள் பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு சரி பார்த்துக்கிட்டு எழும்பிச்சம் பழம் தயிர் கொஞ்சம் ஊற்றி இது பண்ணிட்டு தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கழுவின அரிசியை போட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு சத்தம் வச்சு ஆஃப் பண்ணிடுவேன்